பைக் ராலி வந்து இன்றைக்கு பார்த்தா மக்கள் மனதில் வந்து அது பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துது பார்த்தா ஹெச்ஐவி எய்ட்ஸை பற்றி தமிழ்நாடு முழுக்க வந்து ஒரு சில என்ஜிக்களு என்ஜிஓக்கள் வந்து பைக் ராலி செய்வாங்கள் அதேபோல டிவி சம்மந்தமாக வந்து அங்கே இருக்கிற மருத்துவனைகள்ல வந்து அந்த பணியாளர்கள் வக்கறம் இஸ்ஸ்கூல் மாணவர்கள் எல்லாருமே சேர்ந்து பைக் ராலி செய்வாங்கள் பைக் ராலில போகும்போது பார்த்தா பொது மக்கள் மத்தியில வந்து ஒரு பத்து பை ஒரு இருபது முப்பது பைக்கை வந்து அந்த உடைகளை அணிந்து ஹெல்மெட்டு போட்டு போனாங்களான்னா மக்கள் மனசில் ஏதோ ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் அது இல்லாமல் வந்து பைக்கு ராலி வந்து போகிறதுனால எல்லாரும் அந்த சை எதுக்காக போகிறாங்க என்னுடைய நோக்கமுன்ற வந்து அவங்க பார்ப்பாங்க அப்படி பார்க்கும்போது இதுமாதிரி கலாச்சாரம் வந்து என்ன நாட்டு மக்களுக்கு வந்து விழிப்புணர்வு எடுப்பதற்காக இது சம்மந்தமாக பைக் ராலில போகிறது வந்து சிறப்பாக இருக்கும் பைக்கு ராலில போகும்போது அந்த ஹெல்மெட்டு போ பேண்ட்டு ஷு எல்லாமே மாட்டிக்கிட்டு போகிறதுனால மக்கள் அங்கங்கே இருக்கிற பொதுமக்கள் வந்து செ பார்த்து பைக் ராலி இதுக்காக ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகின்றதுக்காக பைக் ராலி அங்கங்கே வந்து பொதுமக்கள் வந்து பைக் ராலி செய்கிறாங்க இது பார்க்குறனால மக்களுக்கு வந்து விழிப்புணர்வுதான் ஏற்படுதே தவிர நன்றாக இருக்கிறது